ஹலோ டெலிவரி ஏஜென்சியா நான் ஒரு பேக்கேஜ் ஆர்டர் பண்ணி இருந்தேன் அந்த பேக்கேஜ் வந்து இன்றைக்கு காலையில் வந்துச்சு அந்த பேக்கேஜூ டேமேஜாக இருக்குது அது பேக்கிங் பண்ணுணதே பிஞ்சு போய் ஒரு மாதிரி இருக்குது அது உள்ள ஓபன் பண்ணி சரி ப்ரோடக்ட் ஆவது நல்லா இருக்குமானு அப்படினு ஓபன் பண்ணி பார்த்தா கிளாஸ் ஒரு மிரர் வாங்கி இருந்தேன் அந்த மிரர் வந்து ஒரு சில இடத்துல ஸ்கிராட்ச் ஆகி ஓரமாக அந்த கார்னரில் உடஞ்சிலாம் இருக்குது இப்போது இதைநான் எப்படி வச்சுக்க முடியும் ஒழுங்காக பேக்கேஜ் பண் பேக்கேஜெலாம் ஒழுங்காக பண்ணி அது உடையாத அளவுக்கு பார்த்துலாம் தர மாட்டிங்களா இப்போது நான் இதை என்னெனனு பண்ணி என்னெனனு யூஸ் பண்ண முடியும் எனக்கு இந்த மிரர் உடஞ்சி வந்து இருக்குது இப்போது நான் இதை என்னெனனு பண்ணுறது அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணிணேன் இது ஒன்று எனக்கு வந்து மாற்றி கொடுங்க இதை நான் ரிட்டர்ன் போடுறேன் திரும்ப எனக்கு இதை மாற்றி கொடுங்க அப்படில்லனா எனக்கு வந்து என்னோடய பணத்தை வந்து திரும்ப கொடுத்துருங்க இது தான் எனக்கு இப்போது இருக்கிற பிரெச்சன அதுக்கு தான் உங்களுக்கு இப்போது கால் பண்ணுணேன் எனக்கு இந்த ப்ரோடக்ட்டை மாற்றி கொடுங்க இல்லைனா எனக்கு காசை திருப்பி கொடுங்க அவ்வளோ தான் வச்சுட்றங்க தேங்க்யூ நன்றி